நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பேக் தான் ஆடர் பண்ணிருந்தேன் அந்த ஹேண்ட் பேக் ஏன் நான் ஆடர் பண்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்படி அந்த பிக்ச்சர் ஆன்லைன் பிக்ச்சரில் பார்த்தனோ அதே மாதிரியே ஹேண்ட் பேக் அவங்களும் கொடுத்துருந்தாங்க அதனால் தான் நான் அது பெஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் தான் நான் ஃபஸ்ட் ப்ராடக்டாக கொடுத்துருந்தேன் ஹேண்ட் பேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் ஹேண்ட் பேக்னா அது ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு வித் வொயிட் அண்ட் பிங்க் கலர் ஹேண்ட் பேக் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திச்சி அதுனால் தான் எனக்கு ஆன்லைனில் ஆடர் பண்ண ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பொருள்ன்னா அது ஹேண்ட் பேக் தான் ஏனால் நம்ம நிறைய திங்க்ஸ் வச்சுக்கிலாம் அது ரொம்ப கம்ஃபோர்ட் சோனாக இருக்கும் வாட்ரு பாட்டில் வாட்டெவர் திங்க்ஸ் எல்லாமே நம்ம அதில் வச்சுக்கிலாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் எந்த ஒரு வெளியே ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போணுனாலும் அது நம்ம ஹேண்ட் பேக்னா ரொம்ப யூஸ்ஸாக இருக்கும் பர்ஸை விட நம்மளுக்கு ஹேண்ட் பேக் தான் ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அதுனால் தான் நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பேக் வந்து ஆடர் பண்ணிணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திச்சி ஆன்லைனில் பார்த்த பிக்ச்சர் மாதிரியே அப்படியே டெலிவரி பண்ணிருந்தாங்கள் அது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹேண்ட் பேக் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்திச்சு நிறைய திங்க்ஸ் வச்சுக்கிலாம் அது ரொம்ப ஸ்ட்ரக்ச்சபிளாக இருந்திச்சு லைட் பேர்ஸ் மாதிரிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க நிறைய கிஃப்ட்ஸ்லாம் ஆடர் பண்ண ஆடர் பண்ண நிறைய கிஃப்ட்டல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கள் அதுனால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திச்சி ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் எவர் ப்ராடக்ட்ன்னா அது ஹேண்ட் பேக் தான் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ரிட்டன் போடாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருந்திச்சு ஹேண்ட் பேகு அதனால் தான் நான் இது ஃபஸ்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் அது உள்ளே வந்து நிறைய ஜிப்சல்லாம் இருந்திச்சு அதில் நிறைய திங்க்ஸ் போட்டு வச்சுக்கற மாதிரி இருக்குது கரெக்டாக என் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இருந்திச்சு மாட்டிக்கிறதுக்கு அதுனால் தான் சூப்பராக இருந்திச்சு ஹேண்ட் பேகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏனால் ஃபஸ்ட்டு போட்டப்பே நீட் அண்ட் சூப்பராக வந்ததுனால் எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ஸாக இருந்திச்சு அதுனால் தான் நான் ஹேண்ட் பேக் தான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ஸுன் சொன்னேன்